ஹலோ டீச்சர் அம்மாவா நீங்கள் பேசுகிறது நான் பாலா அவங்க அம்மா பேசுகிறோம் காதுக்குத்து இருக்குது எங்கள் தங்கச்சி வீட்டில் அதுக்கு எங்கள் பையனுக்கு லீவு வேணும் முக்கியமானது எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போகணும் அதனால் ஒரு நாள் மட்டும் கொடுங்க கொஞ்சம் லீவு

சரிங்க அம்மா சரிங்க டீச்சர் ம் சரிங்கம்மா